இப்போ வந்து எனக்கு ஒரு வந்து எனக்கு ஒரு வந்து எனக்கு வந்து இப்போது ஒரு நோய் வருதுனா அந்த நோய்க்கான சிகிச்சையை வந்து நான் ஆரம்பத்தில் வந்து என் என் கைமருத்துவத்தை எடுத்துக்குவேன் அதாவது வந்து இப்போ எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா கசாயம் போட்டு தருவாங்க எங்கள் அம்மா அந்த மாதிரி இருக்கலாம் அந்தமாதிரி இருந்தால் இப்போ உடம்பு சூடாக இருந்தால் ஈர துணி வைப்பாங்க ஈர துணி வைக்கிறதுனால வந்து நம்ம உடம்போட ஹீட்டு குறையுனு சொல்லலாம் அப்படியும் ரொம்ப முடியாமல் போய்டுச்சுன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நமக்கு எல்லாம் இலவசமாக தர்றாங்க அதனால் வந்து அங்கே போய் தான் நான் வந்து என் மருத்துவத்தை எடுத்துக்குவேன் அப்படியும் அவங்கள வந்து கன்செல் பண்ணியும் எனக்கு சரியாகலைனா நான் வந்து பிற மருத்துவத்தை நாட்டு வைத்தியத்தை போகலாம் போனாலும் வந்து எனக்கு சரியாகும் அதனால் வந்து நான் கைவைத்தியமும் பார்ப்பேன் வந்து மருத்துவர்களையும் அணுகுவேன் மருத்துவர்களை அணுகினா தான் என் உடல்நிலையை நான் பார்த்துக்க முடியும் அப்படி அவங்க அணுகி அவங்க பரிந்துரைக்கிற மருந்து சாப்பிட்டால் மட்டுமே வந்து எனக்கு வந்து உடல்நிலை சரியாகலாம் அப்படி சரியானாலும் எனக்கு வந்து நான் வந்து நிறையா கைவைத்தியங்களை எடுத்துக்குவேன் எடுத்துக்கறதுனால வந்து எனக்கு நல்ல பயன்கள் உள்ளது நல்ல பயன்கள் உள்ளது இப்போ நான் அதனால் வந்து நான் வந்து நான் நெறைய என் கைவைத்தியத்தை வந்து நான் மொதோ என் என் ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து என்னோட கைவைத்தியத்தை எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் நான் வந்து மருத்துவர்களின் பரிந்துரையை மட்டும் எடுத்து கொள்வேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எந்த ஒரு இது வந்தாலும் மருத்துவரின் பரிந்துரைகளை மட்டுமே அணுகுவேன் இதுக்கப்புறம் வந்து நான் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளோ இல்லை வந்து மாத்திரைகளோ எதுவும் எடுத்து கொள்ள மாட்டேன் எடுத்து கொண்டால் என்னுடைய உடல்நிலை தான் சரியில்லாமல் போகும் அதனால் வந்து நான் வந்து என்னோட மருத்துவத்தை மட்டும் அணுகி இருக்க மாட்டேன் மருத்துவரின் பரிந்துரைகளையும் நான் வந்து அணுகி தான் இருப்பேன் அதனால் வந்து எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு